எஸ் எஸ்ம்மா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் ஆ சொல்லுங்க ஓகேம்மா ஷூயுர்ம்மா கண்டிப்பாக பண்ண பண்ணிடலாம் நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே ஸ்டே பண்ணுவீங்க எந்த மாதிரியான ரூம்ஸ் உங்களுக்கு இங்கே வேணும்

ஓகேம்மா ஸோ உங்களுக்கு எந்தமாதிரி ஹோட்டல் வேணும் உங்களுக்கு இப்போது பாண்டியில் நிறையா ஹோட்டலிருக்கு அது ஓகே மேம் ஹோட்டல் அக்கர்ட் ஹோட்டல் வில்லா கேர்ஸ் ஹோட்டல் வில்லா கேபி சன்வே மனோர் ஹோட்டல் காரைக்கால் செட்டிநாடு ஸோ இந்தமாதிரி ஹோட்டல்ஸெலாம் இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எந்தமாதிரி பேக்கேஜில் வேணும் உங்களுக்கு எந்தமாதிரி அமௌண்ட்டில் உங்களுக்கு வேணும்

ஓகேம்மா டபுள்லு ரூம் வேணுமா சிங்கிள் ரூம் வேணுமா வித்து ஓய்ஃபையோடு வேணுமா ஏசி வேணுமா நான்ஏசி வேணுமா ஓகேங்க நீங்கள் கேட்ட மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரடு தான் உங்களுக்கு எக்ஸஸாக வருது அதே மாதிரி ரூமோடய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வித்து ஏசி கேட்குறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஏசி சார்ஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி வந்து பெர் டே வருது உங்களுக்கு ஓகேவா ஸோ இந்த ரேட்டில்தான் உங்களுக்கு ரூம் வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கீங்க பா பாண்டிச்சேரிலேயே ஓகே ஓகே இதே ஃபெசிலிட்டி வந்து நான் ஒரு ஹோட்டல் சொல்கிறேன் அந்த ஹோட்டலுக்கு போ ஹோட்டல் வில்லா கேப்ஸ் அந்த ஹோட்டல் இருக்குது நீங்கள் உங்களுக்கு கேட்குற எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது உங்களுக்கே ஓகேவா பக்கத்திலே ஓகேம்மா இப்போ நான் சொன்ன அஞ்சு ஹோட்டலுமே நான் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது நான் சொன்ன ஃபெசிலிட்டி அப்படியே இருக்குது அதே ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காரை செட்டிநாடுனு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ அது வித் ரெஸ்டாரண்ட்டோடு அந்த ஹோட்டல்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அது ரெஸ்டாரண்ட்டோடு அந்த ஹோட்டல் இருக்கிறதுனால ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் பிளோ தான் இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் அந்தமாதிரிதான் இருக்கும் ஷூயுர்ம்மா கண்டிப்பாக ஹோட்டல்லேயே கீழேயே வந்து ம் ரிசப்ஷனில் கேட்டீங்கன்னால் உங்களுக்கு சொல்லுவாங்க அங்கே கைடு நிறையா பேர் இருப்பாங்க உங்களுக்கு அவங்க ஆளே கைடு பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு எங்கள் ஹோட்டலிலேருந்தே உங்களுக்கு கைடு கொடுக்குறதுனால ஸோ உங்களுக்கு இன்னும் பேக்கேஜி கம்மியாகதான் இருக்கும் ஒன் வீக்குக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரூம் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டியில் வந்து கேட்டீங்க ஸோ டூ தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஆம் சிக்ஸ் ஹண்ட்ரடு அண்ட் நயன் நயனு ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் நயன் ஹண்ட்ரட் ஆகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்ஸுக்கு உங்களுக்கு ஸோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இப்போ காரை செட்டிநாடு ஹோட்டல் கேட்டிங்கள்லே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸ் தான் நீங்கள் மொத்தம் ஃபைவ் டேஸ் சொல்கிறீங்க ஃபைவ் டேஸ் சொன்னீங்களா எப்படி ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் சொன்னீங்க ஒரு ஹோட்டலு அடுத்து நெக்ஸ்ட்டு டூ டேஸ் வந்து காரை செட்டிநாடில் நீங்கள் கேட்டீங்க ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆகும் உங்களுக்கு வந்து ஹோட்டல் சார்ஜ் வந்து டூ தேர்ட்டி ஆகும் ஓகேவா மொத்தமாக மூணு நாளைக்கு நம்ம அம் எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் வந்து உங்களுக்கு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சாரி ஒன்னு எயிட்டு ஹண்ட்ரடு உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து எயிட் ஹண்ட்ரடு ரூமு வந்து வந்தீங்கனால் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஸோ அந்த ரேட்டில்தான் நாங்கள் வந்து ரூமை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் வித்து ஏசியோடு வந்து உங்களுக்கு வந்துவிடும்

இல்லை கண்டிப்பாக பிக்அப் பண்ணிப்பாங்கம்மா ட்ராவல்ஸ் இருக்குது அப்போ ட்ராவல்ஸுக்கு தனி சார்ஜஸ் ஆகும் அது வந்து உங்களுக்கு இது எங்களோடய ஹோட்டலுக்கு வர்றதுனால் உங்களுக்கு அதிலே அந்த பேக்கேஜிலே நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிப்போம் எங்களுடைய ஏஜென்சிலேருந்து நாங்கள் ட்ராவல்ஸ் அனுப்புகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிதான் கொடுப்போம் மற்ற ஏஜென்சியை விட ஓகே உங்களுக்கு தகவல் எதுவும் ஓகே தானே எதுவும் டவுட்டு இருக்கா மேம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூம்மா